இப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நம்ம என்னென்ன மேம்படுத்தலாம் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ பிரக்னன்ட்ஸியாக இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன முக்கியமான இது என்ன அப்படின்னா பிரைவசி தேவை அது வந்து நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொடுக்க முடியுமானு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து ரொம்ப நார்மல் டெலிவரி மட்டும் தான் இது பண்ண முடியும் இதுவே வந்து அவங்குளுக்கு வந்து ரொம்ப க்ரிட்டிக்கல்லாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இது பார்க்கமாட்டாங்க இதுவுவே ஒரு கிராமத்தப் பொருத்த அளவில் ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டும் தான் இருக்கும் இப்போ வந்து அவங்க வந்து வெளியில் தான் போய் ஆகணும் இப்போ வந்து அவங்க கிரிட்டிக்கல்லாக இருக்கும் போது சில பிரக்னன்ஸி லேடிஸ் ரொம்ப இது பண்ணி இறக்குறதுக்குக் கூட சான்சஸ் இருக்குது அதனால சொல்லிட்டு வந்து ஒரு அதுக்கு தேவையான எக்யூப்மென்ட்ஸ்சு எதுவாக இருந்தாலும் சரி அவங்குளுக்கு வந்து அதை கொடுத்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் இது தான் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிறைய மேம்படுத்தணும் அதுக்கு தேவையான கிளவுஸ்சு எக்யூப்மென்ட்ஸ்சு அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான பிரைவசி எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு வந்து இது பண்ணணும் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு நாய் கடிச்சுச்சுனாலுமே சரி ரொம்ப சிவியரான நாய் கடிச்சுட்டுனாலுமே சரி ரொம்ப சிவியர் ஆன நாய் கடிச்சுட்டுனாலும் அதுக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் இது பண்ணலாம் இப்போ ஒரு பாம்பு கடிச்சுட்டுனாலோ அதை வந்து நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து இது பண்ண முடியாது அதுக்கு தேவை போதிய வசதி இல்லாததுனால அது இது பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணணும்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொஞ்சம் மேம்படுத்தி அதுக்கு தேவையான மெடிசனெலாம் கொண்டு வரணும்